நான் ஆன்லைனில் வந்து மூணு சீலை ஆஃபர் போட்டுருந்தன்ங்க மூணு சேலையும் வந்துருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க நான் எதிர்பார்த்த மாதிரியே நல்லா கலரு எல்லாமே நல்லா இருந்ததுங்க ஏதுமே மோசம் கிடயாது நல்லா இதாக தான் இருக்கும்மா அப்படினு சொல்லி பார்த்து எம்ப்ராயிடிங்கு எல்லாம் போட்டு நல்லா இருந்துதுங்க துணி குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சுங்க